எங்கள் ஊர் திருவிழாம்போ ஆரம்பிக்கும்போது பர்ஸ்ட்டு வந்து ஊருக்குள்ளார தண்டோரா போடுவாங்க அதாவது தண்டோரா போட்டு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்ற சொல்லி சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து எல்லா ம மதத்தை சேர்ந்தவங்களும் அதை எங்கள் ஊ எங்கள் ஊரில் குடியிருக்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து கூடுவாங்க அங்கே கூடும்போது அங்கே எல்லாரும் ஒரு இடத்துல உக்காந்து திருவிழா போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சரி எல்லாரும் ஏன்ப்பா இதில் உங்களுக்கு எதா ஆட்சேபனை இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்பாங்க அவங்க யாருமே ஆட்சேபனை சேரி திருவிழா போடலாம் அப்படின் தான் சொல்லுவாங்க யாரும் போட வேணாம் அப்படின்னுலாம் சொல்லமாட்டாங்க அதுல வந்து இந்து முஸ்லீமு கிறிஸ்டினு எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்போம் அதான் ஜாதி வேறுபாடுங்கறது பாகுபாடுங்கறது கிடையாதுங்க அதனால் எல்லாரும் சொந்தம் வந்த பிறகு அவங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு எதாவது திருவிழா போடுறதுல ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க திருவிழா போடலாம் அப்படிம்பாங்க திருவிழா போடலான்னோன்னே சரி அப்போ திருவிழா போடலாம் நாங்கள் இன்னொரு நாளைக்கு எப்போ காப்பு கட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லுறோம் சரி இப்போ கூட்டம் கலையலாம் அப்படி சொல்லிருவாங்க அப்போ எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க திரும்பி பத்து நாள் கழிச்சு அன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்டோரா போடுவாங்க இன்னைக்கு வந்து நம்ப ஊர் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறது ஊர் பொது மக்கள் எல்லாரும் வந்துரணும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு சாய்ந்தரம் ஊர் மக்களெல்லாம் வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு காப்பு கட்டுறக்காக எல்லாரும் போயிருவாங்க அங்கே போனோன்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி காப்பு கட்டுவாங்க காப்பு கட்னோன்னே அன்னைக்கே சொல்லிருவாங்க ஒரு வாரத்தில் திருவிழா அல்லது பதினஞ்சு நாளையில் திருவிழா அதாவது வந்து எட்டாம்காப்பு பதினஞ்சாம்காப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க வந்து அம்மன் திருவிழாவுக்கு க திருவிழா போட்டாக்கா ஒரு வாரத்தில் திருவிழா ஆரம்பிச்சிருவோம் ப திருவிழா போட்டாக்கா பதினஞ்சு நாள் கழிச்சு தான் திருவிழா ஆரம்பிக்கும் அதனால் நாங்கள் வந்து அந்த திருவிழானாக்க ஒரு வாரத்துக்கு நடக்குங்க ஒரு வாரத்துக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு படுவலம்லாம் சொல்லி படுவலம் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு தீக்குழி இது அது தீ மிதிக்கிறது வைப்பாங்க ஒரு நாளைக்கு கிடா வெட்டு பூஜைன்னு சொல்லி வைப்பாங்க ஒரு நாளைக்கு பூ போடணும்னு சொல்லி பூவு போட்டு பூஜை பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு காது குத்தி மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க இது மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் கடைசியாக குழி விட்றதுக்கு ஒரு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் குழிவிடுவாங்க அதை திருப்பி வந்து குழிவிட்டு திருப்பி எட்டு நாளுக்கு கழிச்சு உதுர்வாக துடைக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க அன்னைக்கும் அந்த ஊர் பொது மக்கள் எல்லாரும் போவாங்க போய் எல்லாரும் அந்த திருவிழாக்கு எப்படி பூஜை பண்ணாங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணி வந்து எல்லாம் அந்த கோயில் இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் வச்சு விட்டு கழிவிட்டு போ கோயிலை பூட்டிருவாங்க அவ்வளோ தாங்க